குழந்தைகள் ட்ராயிங் அல்லது பெயிண்டிங் போன்றக் கலைகளைத் தொடங்கச் சரியான வயது என்பது ஒரு வயதுத் குழந்தைகள் கிறுக்கலில் தொடங்கி அதனை வடிவங்களுக்கு வண்ணம் தீட்டுதல் வரை த ஒரு வய ஐந்து வயது வரை நடக்கிறது இரண்டா பள்ளிப்பருவத்தில் நுழையும் போது அதனின் படங்களின் வடிவங்களைப் புரிந்து இந்த வடிவத்தில் இந்த ஓவியம் இந்த வடிவம் தான் இந்த ஓவியம் கார் என்பது கார் இந்த வடிவில் இருக்கும் என்பதை உணர்ந்து அந்த வடிவத்தைத் தொடங்குகிறார்கள் அதனால் பள்ளிப்பருவத்தில் செல்லும் பொழுது ஓவியக்கலைத் தொடங்கச் சரியான வயது என்பதைத் தெரிவித்துக்கொள்கிறேன்